ஆமாம்ங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

நாளைக்கு மதியானம் வந்து லஞ்ச் வந்து பலா சொள பிரியாணி வடைகறி வாழைப்பூ வடை தினை அரிசி பாயாசம் இதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கு ஒரு சாப்பாடு ஒரு செட்டுங்களா அது ஒரு செட்டு முன்னூற்றம்பது ரூபா வரும் ஆமாம்ப்பா ஆமாம் ரெடியா கஇருக்கும் ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கும் ஆமாம் சார் புக் பண்ணிற ஒரு மணிக்கு நீங்கள் வாங்க நான் வந்து இது இது நார்மலான ரேட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்குற ரேட்டு தான் அப்புறம் டிஸ்கவுண்ட்னா எதாவது நூறு இரநூறு வேணா உங்களுக்காக குறைச்சி பார்க்கலாம் அது போய் பேசி பார்க்குறோம் ஆமாம் சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு சாப்பாடு எல்லா நல்லா சூப்பராக இருக்கும் அது வெஜிடேரியன் தான் நீங்கள் வந்தீங்கன்னா எதாவது நூறு இரநூறு வேணா நான் கம்மி பண்ணுறேன் ஆனால் குறைக்கமாட்டோம் இது நார்மல் ரேட்டு தான் இப்போ உங்களுக்காக நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க அப்படிங்கிறதனால தான் நான் இவ்வளோ சொல்லுற இல்லைனா கூட சொல்லமாட்டேன் ஆமாம் நீங்கள் நாளைக்கே வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து லஞ்ச் முடிச்சிட்டேங்க கூட கொடுக்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லை வாங்க ஃபுட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து தனி ஸ்பெஷலான ஃபுட்டு தான் நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டே நீங்கள் கொடுக்கலாம் அமௌன்ட்டு ஓகேங்க சார் சார் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்தமாதிரி நீங்கள் வேறு எங்கையுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும் தினை அரிசி பாயாசலாம் கிடைக்காது அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் எல்லாமே நாங்கள் கொடுக்கறது அதனால் அமௌன்ட்டு நாங்கள் குறைக்கமாட்டோம் ஆமாம் சார் நல்லா இருக்கும் நீங்கள் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்பறமாக அமௌன்கிட்ட வந்து கேஷ்ஷை நீங்கள் வந்து கொடுக்கலாம்

ஆமாம் வந்துருங்க வாப்பா பத்து பேர் தானாக சரி வாங்க பார்த்துக்கலாம் வாங்க நாங்கள் ரெடியாக சொல்லி வச்சு பண்ணி வச்சிடுறோம் ஆமாம் ஓகேப்பா தேங்க் யூ வெல்கம்